ஆமாம் மேம் ம் சொல்லுங்கள் என்ன ஆமாம் மேம்

அப்படிங்களா மேம் நாங்கள் ஆயிரம் பேருக்கு சாப்பாடெலாம் ஏற்கனவே எல்லாப் பொருளும் ரெடி ஆக்கியாச்சே ஆமாம் ஆமாம் அப்போ கொ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் அப்படிங்களா மேம் ஆமாம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு அதைப்பத்தி எந்த கவலையுமே வேண்டாம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் நீங்கள் ரூபாய் மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணி தந்துட்டால் போதும் மேம் நாங்கள் வேற மற்ற எல்லா இதையும் பார்த்துக்குவோம் இல்லை மேம் ஏற்கனவே நீங்கள் புக் பண்ணதில் வந்து ஆயிரம் பேர்தான் இருக்குமா இருக்கிறமாரி இருக்கும் அந்த ஹால் இப்போ நீங்கள் ஆயிரத்தி எழுநூறுபேருங்கிறனால நம்ம வேற ஹால் தான் பார்க்குறமாரி இருக்கும் பார்க்க கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் அந்த நீங்கள் கேட்ட டேட்டுக்குள்ள முடிச்சிடுவோம் ஓகே மேம் இதே ரூபாய் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவும் மேம் பார்த்துகொங்க ம் ஓகே மேம்